ஆ அலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க ஆமாங்க வீடு வாடகைக்கு தானே சரி சரி சேரி நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்கறீங்க எந்த பக்கம் பெருமங்கலோன்னா அந்த டிஎல் பங்களா ஸ்டாப்பில் என் டிஎல்சி ஸ்கூல் அந்த லைன் தான் அந்த லைனில் பார்க்கறீங்களா இல்லை லெஃப்ட் சைட்டில் காலனி அந்த பக்கம் நியூ காலனி பக்கம் பார்க்கறீங்களா எத்தனை பேர் தண்ணி வேணுங்களா தண்ணின்னா இந்த சைட்டில் தான் பார்க்கணும் காவே க்ரௌண்ட் ஃப்ளோரில் வேணுங்களா ஆ காவேரியில் என்னோடய வேணுங்களா காவேரியில் இந்த போர் அந்த மாதிரி வேணுங்களா இந்த சைட்டில் இந்த சைட்டில் எங்கள் ஏரியா கொஞ்சம் இந்த பக்கம் ஏரியா வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் மக்களெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் காலனி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் விஐபி ஏரியா மாரிருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரூபா வாடகை ஒரு முப்பதாயிரம் அட்வான்ஸுங்கிற மாதிரி வரும் ம் ஆமா ஆமாங்க ஆமாங்க அப்பார்ட்மெண்ட்டு வீடெல்லாம் கூட இருக்குது அப்பார்ட்மெண்ட்னா அது மாடி உங் நீங்கள் தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் கேட்கறீங்களே தனி வீடு மாதிரி எதிர்பார்க்கறீங்களா

ஓ க்ரௌண்ட்டில் வேணுங்களா ஆ வருங்க வரும் ஒரு ஆறாயிரூபா வாடகை வர மாதிரி வரும் எந்த எப்படிங்க தண்ணி வசதி ஆ தண்ணி இங்கே கேணி இருக்குது அதிலேந்து பம்ப் பண்ணிவிட்ருவாங்க ஆ ஆ கார் பார்க்கிங்கு ஆ கார் பார்க்கிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்குது இருக்குது இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது எத்தனைப் பேர் தங்கிற மாதிரிங்க அஞ்சு பேர் தங்கிற மாதிரிங்களா நீங்கள் என்ன வாடகை எதிர்பார்க்கறீங்க

அப்படிங்களா ம் இந்த சைட்டில் இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணும் இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு சந்து பஸ் அந்த பழைய புது பஸ் ஸ்டாண்ட்ருக்கு பாருங்கள் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் ஓகேங்களா அந்த சைட்லேன்னா ஓகேங்களா அது அது அதில் வந்து கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்காது செகண்ட் ப்ளோர் அந்த மாதிரி தான் இருக்கும் அது ரைட்டு ம் சரி சரி சரிங்க அந்த அட்வான்ஸு சரி சரிங்க பார்ப்போம் பார்ப்போம் ஆ ஆமாம் எங்களுக்கு அப்போ கமிஷன் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாசம் வாடகை தான் கமிஷனு ஆமாம் ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஆ ஒரு மாசம் கமிஷனுங்க உங்கக்கிட்ட வாங்க்குவோம் அவங்கக்கிட்டையும் வாங்க்குவோம் அவங்க பார்த்துக் கொடுத்தா தான் உண்டு அவங்க கொடுக்க மாட்டாங்கள் ஆ நீங்கள் கொடுத்தா தான் ஆ நீங்களும் கொடுக்க மாட்டீங்களா சரி சரி ஏதோ முடியுறத கொடுங்க கன்ஃபார்ம் அப்படிலாம் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாது கொடுத்தா பரவல்லைங்க சரிங்க நான் பார்க்கறேன் உங்களுக்கு உங்கள் உங்க நம்மருக்கு நான் கால் பண்ணுறேன் பார்த்துட்டு வீடு இருக்கான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ